எனக்கு பிடித்த சாப்பாடுனால் புளி சாப்பாடு தான் புளி சாப்பாடுனால் நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போனோம்னால் அதை செஞ்சு கொண்டு போவோம் ரெண்டு மூணு நாள் கெடாறது கெடாது அந்த சாப்பாடு அதனால எனக்கு அந்த சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் இப்போ வந்து நாங்கள் வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நாங்கள் புளி சாப்பாடு இல்லைன்னா லெமன் சாப்பாடு செஞ்சு கொண்டு போவோம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து ரொம்ப தூரம் போகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஜீரணமாகும் இருக்கும் அந்த சாப்பாடு அதனால எனக்கு அந்த சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் புளி சாப்பாடு வந்து அதிகம் வந்து ரத்தத்தை உரியும் ஆனால் புளி வந்து மேக்சிமம் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும்